ஆ குட்ஈவினிங் ஓகே எங்கள் கம்பெனியில சாலரியே ஃபிஃப்ட்டீன் தௌசண்ட் தான் ஆனால் ஜாப் ஒன்று இருக்கு ஓ அப்படியா அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஒன் மந்த்து ஆகட்டும் வேணா நாங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு நாங்கள் வேணா அமௌன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஆ ஓகே ஆ ஓகே ஆ சரிங்க ஆ ஓகே நீங்கள் நீங்கள் ஒர்க் பண்றதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்ராக இருந்தால் இன்னும் கூட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அமௌன்ட்டு ஆ தேங்க் யூ ஆ ஓகே ஆ தேங்க் யூ